ஹலோ குட் ஈவினிங் சொல்லுமா

அப்படியா ஓகே மா ஓ சரி ஓகே இப்போதைக்கு நம்ம தர நான் நல்ல காலேஜி பார்த்து சேர்ந்துட்டினா உனக்கு நல்ல சீக்கிரமாக வேலை எல்லாம் கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி பார்த்தின்னா நேரு காலேஜ் ஓகே சேரலாம் நல்ல காலேஜ் தான் ஆமாம் நேரு அப்புறம் பார்த்தினா கிருஷ்ணா காலேஜி அதுவும் நல்ல காலேஜ் தான் அப்புறம் பிஎஸ்ஜி அது சூப்பர் காலேஜ் பிஎஸ்ஜியும் காலேஜ் தான் பாரதிதாசன் சொல்லுங்கம்மா என்னமா சொல்ல வந்திங்க

பெஸ்ட்டு இப்போ நான் சொன்னது எல்லாமே உனக்கு பெஸ்ட் காலேஜ் தாம்மா எஸ்என்எஸ் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் சரண்டிங்கிலயே எவ்வளோ காலேஜ் இருக்குது எஸ்என்எஸ் இருக்குது நல்ல நல்ல காலேஜ் தான் நான் இப்போ சொன்னது எல்லாமே சரியாக இது எந்த காலேஜ் வேணாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல காலேஜ் தான்

ஆ இருக்குமா நீ நீ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறியோ அதுக்குத் தகுந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குது அது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீ மார்க்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தினால் அதை நீ அப்படியே சொல்லு அதுக்குத் தகுந்த மாதிரி எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரியாமா ஓகே நல்ல மார்க் தான் நல்ல ஸ்கோர் தான் ஓகே ம் கண்டிப்பாக கிடைக்கறக்கு வாய்ப்பு இருக்குமா இப்போ நான் சொன்ன எல்லா காலேஜ்லேயுமே ஸ்காலர்ஷிப் இருக்குது பைஃவ் டென்ங்கிறப்போது நல்ல நல்ல ஒரு அது வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா கண்டிப்பாக கிடைக்குமா நம்பிக்கையோடு படி கண்டிப்பாக கிடைக்கும் சரியா ஓகேமா வச்சுடட்டுமா கண்டிப்பாக கால் பண்ணணுமா நான் பதில் சொல்கிறேன் ஓகே மா ஓகே நன்றி மா